நான் என் சமூகத்தை விட்டு வெளியே அதிகமாக பயணம் பண்ணது கிடையாது ஆனால் ஒரே ஒரு டைம் வந்து என்னோடய தோழி கூட வந்து இன்னொரு நண்பர் வீட்டுக்கு வந்து போய்ருந்தோம் அப்போ போகும் போது அங்கே இருக்கிற ஆட்கள் கூட வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து பாகுபாடு பார்த்து தான் அந்த அன்றைக்கு ஃபுல்லாக நடத்தினாங்க அதில் வந்து பாரபட்சமும் பார்த்தாங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து தனியாக உட்கார வெச்சாங்க அப்புறம் அவங்க கூட வந்து எங்களை வந்து ரொம்ப கம்பேர் பண்ணி வந்து பார்த்து தான் பேசினாங்க இது தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த சம்பவம்